ஹலோ

ஆ ரியலு எஸ்ட்டேட்டு ப்ரோக்கருங்களா ஆ நாங்கள் தஞ்சாவூருலேர்ந்து தான் பேசுகிறோம் இங்கே எ தஞ்சாவூரில் இந்த நாஞ்சிக் கோட்டை சாலையில் கருணாவுதி ஈபி காலனி இல்லாட்டி கருணாவுதி நகர் பக்கம் ஏதாவது லேண்டு இருந்தால் சொல்லுங்களேன் சதுர அடி என்ன போகுது ஆ நாங்கள் சும்மா ஒரு ஐம்பது லட்சத்தில் பார்க்குறோம் நீங்கள் என்ன கூட ஐம்பதாயிரோம் அறுபதாயிரத்துல பார்க்குறோம் ம் அப்போன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்தாண்ட பார்த்தாக்க அந்த ப பட்டுக்கோட்டை ஆ ஆ ஆ பட்டுக்கோட்டை பைபாஸ் சைடு அங்கே எல்லாம் தண்ணி இருக்குது ஆ அப்படியா அது மாதிரி இருந்தால் ஆ அது மாதிரி இருந்தால் பரவாயில்ல ஆனால் ரோடு இருக்கணும் தண்ணி வசதி இருக்கணும் மின்சாரமெலாம் இருக்கா ஆ ஸ்கூலு ஆ ஆ பிள்ளைங்க ம் ம் என்ன எந்தப் பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் வில கம்மியாக எல்லா வசதியும் வே ஏன்னால் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும் அந்த வசதி இருந்தாலும் பரவாயில்ல ஆ ஆ ஆ முன்னே பின்னே இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் ஆ எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியுமா ஆ எங்களுக்கு அது மாதிரி கொஞ்சம் நல்ல இடமா இருந்தால் பார்த்து சீக்கிரம் செஞ்சு கொடுக்க முடியுமா

ஆ வ வர்றோம் நாங்கள் எங்கள் வீட்டுக்காரவங்க வர்றேன்னு சொல்லி இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க ஆ இந்த அடுத்த வாரத்தில் சனி ஞாயிறு லீவ்வில் வரேன்றுக்காங்க வந்தாக்க நான் வந்து அழைச்சிட்டு வர்றேன்

ஆ சரிம்மா சரிம்மா ரொம்ப நன்றி சரிம்மா ஆ சரி